பைக் ஓட்டும் போது நம்பளுக்கு பாதுகாப்புனால் ஹெல்மெட் தான் அந்த ஹெல்மெட் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதுக்கப்பறம் நம்ப சேஃப்பாக போணுன்றதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் எவ்வளோ பெரிய வேகத்தில் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயமாக இருந்தாலும் நம்ப எந்த அளவுக்கு போகணுமோ அந்த வேகத்தில் போகணும் இப்போ நம்பள்ட்ட வச்சுக்கற பொருள்னால் லைசன்ஸ் ஆர்சி புக் அப்பறம் வந்து நம்பளுக்கு தேவையான பைக்குக்குனு கொடுத்த பொருள் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கணும் அப்பறம் வந்து வண்டியில் வந்து நேம் போர்ட் இருக்கா அதெலாம் நம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்பறம் நம்ம போகும்போது எதிர்க்க வரவங்களை பார்த்துக்கணும் அப்பறம் அந்த ப்ளேடர் நடந்து போவாங்கள்ல அதுக்கெலாம் நம்ப கவனத்தில் இருக்கணும் அப்பறம் வந்து பாதுகாப்பு குறியீடு அதெலாம் பார்த்து நம்ப போகணும் எங்கெங்கே எந்தெந்த குறியீடு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் ஸ்பீட் பிரேக்கர்லேலாம் றும்போது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற இடத்தலாம் வந்து நம்ப பொறுமையாக போகணும் வளைவில் முந்தி போக கூடாது அதப்பறம் அதேமாரி என்னனால் நம்ப வந்து நம்ப ஒருத்தங்கள முந்தணுன்னு நினைக்க கூடாது எந்த அளவுக்கு நம்ப போகணுமோ அந்த வேகத்தில் மட்டுந்தான் போகணும் அப்பறம் வந்து எங்கியும் எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலுமே நம்ப போகணுன்னு நினக்கிம்போது அந்த அந்த ஸ்பீட் ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்கணும் அந்த ஸ்பீட் நம்ப வேகமாக போகிறோம் அப்பறம் வந்து என்னது போக்குவரத்து குறியீடெலாம் பயன்படுத்திட்டு போகணும்